இந்தியாவில் வாழ்ந்த புகழ்பெற்ற மன்னர்களில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சேரர்கள் சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் ஷாஜஹான் அசோகர் இவங்களை எல்லாம் எனக்கு தெரியும் அதில் வந்து எனக்கு புடிச்ச மன்னர் வந்து ஷாஜஹான் அவர்கள பற்றி தான் நான் இப்போ பேசப்போகிறேன் ஷாஜஹானும் மும்தாஜ்ஜூம் லவ் பண்ணிணாங்க அவுங் ச மும்தாஜ் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஷாஜஹான் வந்து அவுங்களுக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டினாரு அங்கே தான் மும்தாஜ்ஜையும் அடக்கம் பண்ணிணாரு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அப்பறம் வந்து கருப்பு தா கருப்பு தாஜ்மஹால்னு இன்னொன்று கட்டலான்னு அவரு முயற்சி பண்ணிணாரு ஆனால் இந்த தாஜ்மஹால கட்டி முடிக்கிறதுக்கே இருபத்தஞ்சி வருஷம் ஆனதுக்கப்புறம் அதை கட்ட முடியல ஏன்னால் அவரு வந்து சிறு வயதில் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஷாஜஹான் மும்தாஜ்ஜையும் அதே தாஜ்மஹாலில் தான் அடக்கமும் பண்ணிணாரு அவரோட பையன் வந்து என்ன ப என்ன பண்ணாங்கன்னால் அந்த அவங்க மும்தாஜை அடக்கம் பண்ண அறைக்கு ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு ரூம் இருக்கும் அங்கே வந்து ஷாஜஹான வந்து அடைச்சி வச்சிட்டார் ஏன்னால் இருக்கிற சொத்தையெல்லாம் இப்படியே இவரு அழிச்சிடுவாருன்னு பயந்து அடைச்சி வச்சிட்டார் அதுக்கப்புறம் என்னச்சின்னா அவர் இன்னும் அங்கே தான் இருக்காறான்னு யாருக்குமே தெரியாது ஏன்னால் இன்னும் அந்த அறை வந்து தொடக் திறக்கப்படவே இல்லை